ஹலோ சார் இது வசந்த் அண்ட் கோவா சார் நாங்கள் இங்கே வந்து இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி புதுசாக வந்திருக்கோம் சார் இங்கே ஃபிரிட்ஜு வாங்கணும் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கோம் ஃபிரிட்ஜு வந்து என்னென்ன குவாலிட்டியில் இருக்குது என்ன மாதிரியான ப்ரைஸில் இருக்குது எங்கே எந்த கம்பெனி வந்து ம் எனக்கு வேர்பூல் எனக்கு இல்லை சார் எனக்கு வேர்பூல் ஓகே ஓகே சார் வேர்பூல் பற்றின சில டீடெயில்ஸ் எனக்கு வேணும் எனக்கு டபுள் டோர் ஃபிரிட்ஜே வேணும் சார் ம் சார் சிக்ஸ்டி தௌசண்ட் ஓகே சார் இதுக்கு இதெல்லாம் இருக்கா சார் ம் ம் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நாங்கள் இங்கே தான் சார் இருக்கோம் பக்கத்திலையே தான் சார் வசந்த் அண்ட் கோ பக்கத்தில் தான் சார் வீடு ஓகே சார் சார் நான் டுவெண்ட்டி வேணா ஃபஸ்ட்டு பே பண்ணிக்கிறேன் சார் பேலன்ஸ் ஃபாட்டி வேணா நான் இஎம்ஐயில் பே பண்ணிக்கிறேன் சார்

பரவால்லை சார் இட்ஸ் ஓகே சார் இது ஒன் டைம் பேமண்ட் வந்து கொஞ்சம் ட்ரபுளாக இருக்குது இல்லை சார் ஒன் டைம் பேமண்ட் வந்து கொஞ்சம் ட்ரபுளாக இருக்குது சார் ஃபஸ்ட்டு நான் டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணிடறேன் அதுக்கப்புறம் வேணா நான் இஎம்ஐ பே பண்ணிக்கிறேன் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் சார் இது ம் எல்ஜி எல்ஜி வேணாம் சார் வேர்பூல் ஓகே சார்

ஓகே சார் நான் நேரில் வந்து ஃபிரிட்ஜ் வாங்கிக்கிறேன் சார் ஓகே ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே ஆ ஓகே சார் நேரில் வரேன் சார் ஆ ஆ ஓகே ஓகே ஓகே சார் ம் ஓகே சார்